எங்கள் கிராமத்தில் வந்து கூழ் ஊற்றுவாங்க சித் சித்திரை மாசம் ஆனால் செவ்வாய் கிழமைல அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க அவ் விசேஷமாக இருக்கும் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது கூழ் ஊற்றும் போது முன்னாடியே எல்லோருக்கும் ஊரறிய எல்லோருக்கும் வ இதுமாதிரி தமக்கு மாதிரி போட்டுவிட்டு இந்த வாரம் கூழ் ஊற்றுறோம் கூழ் ஊற்றிட்டு மறு மறுநாள் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் கூழ் ஊற்றுறதுக்கு வந்து அந்த ஊர் சாதிக்காங்களாம் காப்பு கட்டிடுவாங்கோ காப்பு கட்டிட்டா யாரும் ஊரை விட்டு ஊர் போகக்கூடாது வெளியூர்க்கெலாம் அந்த கூழ் ஊற்றுற வரைக்கும் மூணு நாளைக்கு ஊர் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னுவாங்க அதே மாதிரி கூழ் ஊற்றும் போது எல்லார் வீட்லேயும் அவங்க அவங்க கூழ் ஆக்கி கரைச்சு எடுத்தாந்து பெரிய கொப்பரை வப்பாங்க கோயிலாண்ட அந்த கரும்பு நடுவாங்க அந்த பெரிய கொப்பரை வச்சிட்டு அதில் கொண்டாந்து கொண்டாந்து வீட்டுக்கு வீடு ஒரு ஒரு தவலை கொண்டாந்து ஊற்றிட்டு போவாங்க ஊற்றிட்டு மதியானம் பன்னெண்டு மணி ப பன்னெண்டு பன்னெண்ற மணிக்கு ஊற்றுவாங்க ஊற்றும்போது மூணு ஊர் ஜனமும் வரும் அந்த ஊரில் கூழ் ஊற்றுறாங்களாம் வாங்க போகலான்னு அவ்வளோ அமர்க்களமாக இருக்கும் வந்து சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு கூழ் ஊற்றும்போது எல்லாம் அவங்க அவங்க மொண்டு ஊற்றும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கவர்ச்சியாக இருக்கும் அது மறக்கவே முடியாது அதே மாதிரி மன்மத நடுவாங்க ஊரில் மன்மத நடுறதுன்னா மழை வரலன்னு சொல்லிட்டு மன்மத நடுவாங்க அது வருஷா வருஷம் அந்த மன்மத நடுவாங்க அந்த மன்மத நடும்போது என்னெனாச்சுன்னாக்க டெய்லி ஒரு ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் பிரசாதம் கொடுக்குணும் ஒரு வீட்டில் அது மாதிரி ஒரு நாளைக்கு சுண்டல் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு அசரி தருவாங்க ஒரு நாளைக்கு புளிசாதம் தருவாங்க ஒரு நாளைக்கி புட்டு அவிச்சு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு கொழுக்கட்டை தருவாங்க அவ்வளோ பசங்களும் சாயங்காலம் ஆனால் பாட்டு பாடுறதுக்கு எல்லாமே வந்துருவாங்க அந்த இடத்துல வந்து சா பாட்டெல்லாம் பாடி கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு அந்த சுண்டலெல்லாம் தருவாங்க வாங்கிட்டு போவோம் அப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு மன்மதன கொளுத்தும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேடிக்கையாக இருக்கும் மன்மதன் மாதிரியே செய்து அந்த சாமி வந்து இந்த மாட்டுவண்டியில் வச்சு ஊர்வலமெலாம் வந்து ஊர்வலம் வரும் போது எல்லாம் அவ்வளோ வேடிக்கையாக இருக்கும் களிமணில் செய்வாங்க அந்த மன்மதன செலை பெருசாக செய்து அதுக்கு கலர் பேப்பர்லாம் ஒட்டி பார்க்கும் போது அப்படியே வில்லில் இருந்து அம்பு விட்ர மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி செய்து ஊர்வலம் வந்துட்டு வீட்டுக்கு வீடு எல்லாம் பூஜை தேங்காய் அர்ச்சனை தருவாங்க சாமி கும்பிடுவாங்க ஊர்வலம் வந்துட்டு நிறுத்தி வெச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தெருக்கூத்து வைப்பாங்க ஊரில் தெருக்கூத்து வெச்சுட்டு விடிய விடிய காலையில் மன்மதன் கொளுத்துவங்க அது எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இங்கே ஃபுல்லாக சொப்பா அந்த மன்மதனை சுற்றி அப்படியே ஓலை மாதிரி கட்டிடுவாங்க அங்கே அந்த மன்மதன் களிமணில் செய்தாங்கள்ல அவர் அம்பு பாயிற மாதிரி அதில் வந்து நெருப்பு வெச்சுட்டு அதே இப்படி அம்பு இழுத்துவிட்டாக்க இங்கே வந்து பத்திக்கிற மாதிரி அந்த டைமு நிறைய பேருக்கு சாமி வரும் அருள் வந்து எல்லாம் ஆடுவாங்க அவ்வளோ அமர்க்களமாக இருக்கும் அதெல்லாம் மறக்கவே முடியாது அதே மாதிரி தீபாவளின்னா நம்ம இங்கே கா இங்கே எல்லாம் வெளியில் எல்லாம் எப்படி தீபாவளி கொண்டாடுவோன்னு தெரியாது எங்கள் ஊர் தீபாவளின்னா அதுதான் தீபாவளி என்ன தெரியுமா விடிய காலைல நாலு மணிக்கு எல்லாம் ஆட் ஆடு அறுத்து அவ்வளோ நேரத்துக்கே எல்லார் வீட்டில் கறிக்குழம்பு வச்சுருவாங்க நாலு மணிக்கு வீட அருப்பாங்க எங்கள் அப்பால்லாம் வீட எங்கள் அப்பா ஆடு அறுத்து கொடுத்தாங்கனா ஒரு பத்து வீட்டுக்கு பங்கு போட்டுருவாங்க

விடியரதுக்குள்ள அப்போ சாப்பிட்டே முடுச்சுருவாங்க அங்கே எல்லோருமே ஊரில் ஊர் ஜனம் ஃபுல்லாவே அதேமாதிரி தீபாவளின்னா அந்த மாதிரி இருக்கணும் இங்கே எல்லாம் என்னாத்த தீபாவளி கொண்டாடுறாங்களோ தெரியல அவ்வளோ நல்லா இருக்கும் எங்கள் ஊர்லெல்லாம் தீபாவளி கொண்டாடுறது அதேமாதிரி தீபாவளி கொண்டாடுறது அங்கே அமர்க்களமாக இருக்கும் புது துணி போட்டுகிட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு புது துணி போட்டு அங்கே கறிக்குழம்பும் அந்த மட்டன் குழம்பும் சிக்கன் குழம்பும் சாப்பிடும் போது அதெல்லாம் வீட்லே அறுக்கிற ஆடுன்றதால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே எல்லாம் வந்துகாடு இருக்கறதால ஃபுல்லாக தலைங்க போய் மேஞ்சுட்டு வரும் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அப்புறம் பொங்கலு பொங்கலுன்னா கிராமத்தில் சொல்லவே வேணாம் அந்த நாலு நாளைக்கும் அவ்வளோ விஷேஷமாக இருக்கும் காணும் பொங்கல்னு அன்றைக்கி நல்லா இருக்கும் அவங்க சாமியெல்லாம் தூக்குவாங்க கொள்வாங்க பெரும் பொங்கல்னு அன்றைக்கி நல்லா அமர்க்களமாக சாமி தூக்கிட்டு வந்துட்டு ஊர்வலம் ஊர்வலம் வரும் நல்லா இருக்கும் அதேமாதிரி இந்த விளையாட்டுல்லாம் வேறு வைப்பாங்கோ அவ்வளோ நல்லா இருக்கும் மாட்டுப்பொங்கலுன் அன்றைக்கி பார்க்கணுமே அதை விட வேடிக்கையாக இருக்கும் மாடுங்க ஃபுல்லாக அவங்க அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வீடு மாடு இருக்கும் மாட்டுப்பொங்கல் மதியானம் ஒரு மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு பெரிய பானை வச்சு அடுப்பு வந்து வெளிலே வைப்பாங்க கல்லில் பெரிய பானை வச்சு அதுக்கு ஒரு மாதிரி எழுதுவாங்க அது வந்து சுண்ணாம்பில் எழுதி அந்த பெரிய பானை பொங்கல் வச்சு பொங்கல் இறக்கி அதுக்கப்புறமா மொ மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சு நல்லா குளிக்க வச்சுட்டு பெயிண்ட் அடித்து கம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து கலரை கலர் பேப்பரு பலூன்னு அதெல்லாம் கொம்புக்கெல்லாம் சுற்றி நல்லா அந்த கயிறெல்லாம் கட்டி நல்லா கொலுசு சலங்கன்னு இருக்கும் அந்த சலங்கையெல்லாம் கட்டுவாங்க காலுக்கு அன்றைக்கி மாட்டுக்கு அவ்வளோ விஷேஷமாக இருக்கும் வண்டி மாடுன்னு ஒரு வண்டிக்கு வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வண்டி வண்டி மாடு மாடு எல்லாம் முடுக்கி ஒரு அங்கே பெரிய காலனிங்க இருக்கும் கொல்லிமோடுன்வாங்கோ அங்கே போ அங்கே முடிக்கின்னு போவாங்க மாட்டுக்களை ஒரு நாலு மணி போல் சாமி வரும் கிருஷ்ணர் சாமி தான் அன்றைக்கி தூக்குவாங்க தூக்கிட்டு சாமியை தூக்கிட்டு கோவிலேருந்துட்டு கூட்டிகிட்டு போகும் போது இவங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வீடு எத்தனை மாடு இருக்கோ ஒரு வீட்டுக்கு நாலு மாடு இருக்கும் பத்து மாடு இருக்கும் ரெண்டு மாடு இருக்கும் அப்படி எத்தனை மாடு இருக்கோ மாட்டு வண்டி நிறைய இருக்கும் அதேமாதிரி மாட்டுவண்டி அந்த மாட்டுவண்டி மேலே பசங்களை பூரா குழந்தைங்கள உள்ள உட்கார வெச்சு கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாக ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த பெரிய கா இதாக இருக்கும் வயல் காடு காஞ்சு போனது அங்க நிறுத்தி வெச்சுருப்பாங்கோ அது வந்து வேர்க்கடலை போடுறது அந்த இந்த டைமில் தான் வேர்க்கடலைலாம் போடாமல் வெச்சுருப்பாங்க அந்த இடத்துல போயிட்டு நிற்க வச்சுருவாங்க மாடுங்களை ஃபுல்லாக எல்லோரும் ஒரு ஒரு பத்துப்பேருக்கு வெண் சொம்பு அதில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இத போவாங்க அங்கே போயிட்டு மாங்கொத்து வச்சுக்கிட்டு பொலி கூறுவாங்கோ பொலி அப்படியே அந்த மாடுங்கோ மாட்டுவண்டிங்க எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு அப்படியே பொலி கூறுவிங்க மொத்த மூணு ரவுண்டு வரும் மூணாவது ரவுண்டு முடியுதோ இல்லையோ மூணாவது ஃபுல்லாக அவ்வளோ பெருசாக பொலியோ பொலி பொலியோ பொலியோன்னு கூட்டிகிட்டு வருவாங்கோ அப்படி கூவிட்டிட்டு வரும் போது கடசீ வ சுத்து வரும்போது வெடி வெப்பாங்க பாரு வெடி வெடிக்கிறதுலாம் அந்த மாடுங்கள்லாம் அந்த மாட்டுவண்டியெல்லாம் அவ்வளோ வேகமாக பிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துரும் இதில் பந்தியம் யார் மாடு முன்னாடி போது யார் மாடு பின்னாடி போது அவ்வளோ வேகத்தில் யாராச்சும் எதிரில் இருந்தால் கூட அப்படியே கடித்து கொதறிட்டு வந்துரும் அந்த அளவுக்கு வேகத்தில் வரும் கீழே தள்ளி மிதிச்சிடும் அது மாதிரி எங்கள் அண்ணா ஒருத்தருக்கு மாட்டுவண்டி ஓட்டும்போது அவ்வளோ வேகத்தில் வந்து அ அண்ணா வந்து தவறி கீழே விழுந்து அந்த வண்டி சக்கரம் அவர் மேலே வயிற்று மேலே ஏறி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னால் நீயா நானான்னு ஒரு அது ஒரு பந்தயம் மாதிரி யார் மாடு முன்னே போது யார் மாடு நல்லா இருக்கா இல்லையான்றதுக்காக அது காட்டுறது அன்றைக்கி தான் அதனால் எங்க அண்ணாவை அ ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலே வெச்சுருந்து கூட்டிகிட்டு வர மாதிரி ஆயிட்ச்சு அந்த அளவுக்கு அமர்க்களமாக இருக்கும் மறுநாள் காணும் பொங்கலு காணும் பொங்கல்னா சொல்லவே வேணாம் எங்கள் ஊரில் வந்து ஃபுல்லாக வெளி ஊரில் இருக்கிறவங்க ஃபுல்லாக ஊருக்கு வந்துருவாங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னா கிராமத்துக்கு பொழுதுக்கெலாம் விளையாட்டு தான் காலையில் வந்து இப்போ கபடி வைப்பாங்க பெரியாளுங்களுக்கு ஜென்ட்ஸுங்களுக்கு கபடி கபடி ஆட்டம் எல்லாம் அத்தனை க்ரூப்பு இருக்கும் கபடி விளையாடிட்டு அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் ரேஸ் வைப்பாங்க அவங்களுக்கு பென் பெரியாளுங்களுக்கு ஜென்ட்ஸுக்கு சைக்கிள் ரேஸ்னா ஸ்லோ மோஷனில் போகிறது யார் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க அப்படின்னு அடுத்து வைப்பாங்க அப்புறம் கோணி விளையாட்டு எல்லாம் இந்த அரிசி பானை இருக்குது அதை எடுத்தாந்து அது உள்ளே போந்துட்டு அத எ தவக்களை மாதிரி எகிறி குதிச்சு தவக்கள ஆட்டம் அது அப்படியே எகிறி குதிச்சுக்கிட்டு போகிறது அது அப்புறம் பசங்களுக்கும் அதே மாதிரி ம்யூசிக்கல் தேர் அதாவது பெரியவங்களுக்கு லேடிஸுக்குலாம் வந்து ம்யூசிக்கல் ஷேர் வைப்பாங்கோ குழந்தைங்களுக்கும் ம்யூசிக்கல் ஷேர் வைப்பாங்கோ எலுமிச்சம் பழம் டீஸ்பூனில் வச்சு அதை அது வைப்பாங்கோ ஊசி கோர்த்தல் வைப்பாங்கோ இந்த மாதிரி நிறைய விளையாட்டுங்கள்லாம் வைப்பாங்கோ வச்சுட்டு அன்றைக்கி அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கெலாம் சாமி தூக்குவாங்கோ நாலு மணிக்கு சாமி தூக்கும் போது பார்த்தீன்னா எல்லாமே வந்து பழைய ட்ரெஸ்ஸாக போட்டுக்கின்னு வெளியே வரணும் புது ட்ரெஸ்ஸு போட்டமுன்னா அன்றைக்கி அவ்வளோ தான் அன்றைக்கி தான் இந்த முற மாமன்க்குலாம் மஞ்சள் தண்ணி அடிப்பாங்கோ மஞ்சள் தண்ணி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அண்டாவில் கலக்கி வச்சுட்டு யார் அந்த ரோட்டில் அன்றைக்கி வெளியே வராங்களோ அவங்கள ஃபுல்லாக தொப்பரையா நனச்சுருவாங்க மஞ்சள் தண்ணியில் அதனால் அன்றைக்கி மட்டும் பெரும்பாலும் நிறைய பேர் சாமி கூட வர மாட்டாங்க அப்படியும் மீறி பெரியவங்க வயசானவங்க வந்தால் கூட அவங்க கூட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மஞ்சளாக தான் இருக்கும் அது அந்த மஞ்சள் அடித்து மேலே விளையாடுவாங்க பாருங்கோ அதெல்லாம் மறக்கவே முடியாது அவ்வளோ நல்லா இருக்கும் பாக்கோ அந்த மஞ்சளெலாம் அடித்து முடித்து கொண்டாந்து சாமியை கீழே இறக்கிட்டு எல்லாம் அவங்க அவங்க வீட்டில் போய் குளிச்சுட்டு வருவாங்கோ குளிச்சுட்டு வந்து இந்த விளையாட்டு வச்சாங்க பார் பொழுதுக்கெலாம் அந்த விளையாட்டுக்கு அன்றைக்கி நைட் எட்டு மணிக்கெலாம் ப்ரைஸ் கொடுப்பாங்கோ அந்த ப்ரைஸ் கொடுக்கும் போது அதில் இருக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம் மறக்கவே முடியாது நானே எத்தனையோ ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்போல்லாம் வந்து அது உ அது விளையாட்டுன்னா அவ்வளோ பயங்கரமாக விளையாடுவோம் அது எங் நானே எத்தனையோ ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஞாபகார்த்தமாக பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு லேடிஸுக்கு எல்லோருக்குமே ப்ரைஸ் உண்டு ஐயோ நம்ம விளையாண்டோமே நமக்கு ப்ரேயஸ் ப்ரைஸ் இல்லையாம் அங்கே கடைசீல எல்லோருக்கும் ஒரு ஆறுதல் ப்ரைஸ் கொடுத்துருவாங்கோ தோற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதல் ப்ரைஸு ஜெயிச்சவங்களுக்குலாம் நல்லா பெரிய பெரிய ப்ரைஸு நல்லா நல்லாவே கோவில் சார்பாக வாங்கி வெச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் அந்த ப்ரைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா பெரிய கண்ணாடி அப்புறம் ஹாட் பாக்ஸு பவுடர் டப்பா சோப்பு அந்த மாதிரி சீப்பு அந்த மாதிரி பென் ப இஸ் ஸ்கூல் பசங்களுக்குலாம் எல்லாம் நோட் புக்கு ஜாமென்ட்ரி பாக்ஸு அந்த மாதிரி நல்ல எல்லாமே யூஸ் பா யூஸ் ஆகுற பொருள் தான் அந்த மாதிரி நல்லா வச்சு வாங்கி கொடுப்பாங்க பாருங்க அந்த நாலு நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது அன்றைக்கி ஃப்ரைஸை வாங்கிட்டு எல்லாம் அவங்க அவங்க நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா ஐயோ இதோடய அடுத்த பொங்கல் எப்போ வருமோன்னு எதிர் பார்த்துக்கிட்டு இருப்போம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பொங்கலுன்னாலே அது விஷேஷன்னு வந்தாக்க அந்த பொங்கல் தான் எங்கள் ஊர்லெல்லாம் ரொம்ப க்ராண்டாக இருக்கிறது பொங்கல் தான் அதே மாதிரி சாமி தூக்கு இப்படி சாமி தூக்கிட்டு இப்படி போனாங்களா இல்லையோ எல்லோரும் சாணி மாட்டு சாணியை தெளித்து அதை பெருக்கி கோலம் போட்டு கலர் கோலம் அப்படியே இப்போ எங்க தெருவு இருக்குன்னா எங்கள் தெருவு நீட்டுக்கு நாங்கள் போடுவோம் அடுத்த அப்படியே பக்கத்தில் இருக்கிறவுங்க அப்படியே தொடருவங்க லைன்னாக பார்த்தா இதுதான் இவங்க இவங்க இடம் அதுதான் அவங்க இடம்னு சொல்ல முடியாது ரோட்டில் அப்டியே ஃபுல்லாக வெறும் கோலமாக தான் இருக்கும் அந்த நாலு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாணம் தெளித்து அதில் கோலம் போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பார்வையாக இருந்தாலும் கிராமம் கிராமம் தான் எங்கள் ஊர் எங்கள் ஊர் தான் அவ்வளோ நல்லா இருக்கும் நாங்கெல்லாம் பார்க்கறத்துக்கு நல்லாவும் இருக்கும் யார் வந்தாலும் உபசரிப்போம் எந்த டைம் வந்தாலும் வீட்டில் பால் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் பா மாடுங்களெலாம் நிறைய இருக்கிறதால பால் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த நேரம் வேணாலும் வர்றவங்களுக்கு க உபசரித்து காப்பி வச்சுக் கொடுப்போம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் எந்த ஒரு விஷேஷம்னாலும் எல்லோருமே வந்து கலந்துப்பாங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு